அஆ புதுசாக வந்து லோடிங் வந்து இறங்கிருக்கு மேடம் மீனெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதும்மா புது மீனுதாங்க மேம் ஆ பழைய ஸ்டாக்கே எங்கள்கிட்ட இல்லைம்மா இப்போ தான் லோடு வந்து இறங்குச்சி புது மீனுங்க தான் உனக்கு என்ன மீன் தேவை அதை மட்டும் சொல்லுங்கள் எறால் இருக்குது கெண்டை இருக்குது சுறா இருக்குது ம் ஆ ஒரு கிலோ இரநூ எ கெண்டை வந்து இரநூறுபா இறா நானூறுரூபா உனக்கு எந்த மீன் வேணுன்னு சொல்லுங்கள் கொடுத்து அனுப்புகிறேன் வெலை என்ன மிஞ்சி போனால் ஒரு இருபது ரூபா குறைக்கலாம் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தரலாம் எறால் கெண்டை வந்து நூற்றி முப்பது ரூபாய்க்கி தரலாம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷான மீன் தாம்மா நீ சொல்ல தேவைல்ல இன்றைக்கி தானே லோடு வந்து இறங்குன மீன் இப்போ தானே எடுத்துட்டு வந்து இறங்குனேன் அதனால் தான் நீங்கள் கேட்டீங்க சரி வாடிக்கையாளர் கேட்கறாங்கனு நாங்கள் கொறைச்சி சொல்கிறோம் ஆ சரிம்மா முந்நூற்றி ஐம்பது ரூபா எறால் கெண்டை முந்நூற்றி முப் நூற்றி முப்பது ரூபா